செல்லப்பிராணின்னாக்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா நாய் தான் நாய் தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் செல்லப்பிராணியில நாங்கள் எங்கையாவது வெளியில போய்ட்டு வந்தோம்மா முதல்ல வந்து எங்களை வரவேற்கிறது எங்கள் வீட்டில இருந்து யாருன்னு பார்த்தா எங்கள் நாங்கள் வளர்த்த நாயாக தான் இருக்கும் ஓடி வந்து தன்னுடைய பாசத்தை காமிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்தளவில் உதவியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னாக்க ஒரு வெளி ஆட்கள் வேற்று ஆட்கள் நம்ம வீட்டு ஆட்களை தவிர வேற யாராவது புதுசாக வந்தால் குலச்சி எங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியோ ஒரு பாம்போ எது வந்தாலும் வித்தியாசமாக சவுண்டு விடும் அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அந்த செல்லப்பிராணி இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூனை ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில இருக்கிற எலி தொல்லைக்கு அந்த பூனை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பூனைக் கூட எலிக் கூட வராமல் அந்த பூனைக்குட்டி பார்த்துக்கும் அப்புறம் கிளி பிடிக்கும் கிளி பிடிக்கும் அதை பேச வைப்போம் ரசிப்போம் நாங்கள் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சூல்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த செல்லப்பிராணிகள் இவங்களோட பழகுறது பேசுறது அதுவே எங்களுக்கு வந்து எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கறத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னாக்க அவ்வளோ தூக்கி வச்சிட்டு கொஞ்சுவாங்கள் எல்லாம் பண்ணுவாங்கள் எங்கள் யா யாரையும் கடிக்கவும் கடிக்காது எதுவுமே பண்ணாது ஏன்னா அந்த அளவுக்கு அது எங்கள் மேலே பாசம் வச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு பாதுகாப்புக்கு மெயினா வந்து எங்கள் நாய் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான சாப்பாடு குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க நாங்கள் அதை சாப்பிட்டோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூடவே எங்கக்கூடவே சாப்பிடும் அந்தமாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் ஆடு வளர்த்துருக்கோம் ஆடு வந்து பார்த்திங்கன்னாக்க எங்களுக்கு செல்லப்பிராணியாகவும் இருக்குது எங்களோட பொருளாதாரத்திலையும் அது முக்கியமாக பயன்படுத்திக்கிறத்துக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவாக பயன் பயன் பயனுள்ளதாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கனு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நிறைய ஆடுகள் அதாவது பார்த்திங்கனா உயர்தரமான ஆடுகளாக வாங்கி வச்சிருக்கோம் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தோடயே நிதி நிலைமையை வந்து பாதுகாக்குறத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா எங் ரொம்ப பிடிச்சது நாய் தான் எங்கள் செல்லப்பிராணியாக வச்சிருக்கிறது மற்றபடி செல்லப்பிராணி பிடிக்காதுனுலாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது ரொம்பவே பிடிக்கும்